ஹலோ நாங்கள் இங்கே கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லேருந்து சௌதாபுரத்திலேருந்து பேசுகிறோம் நீங்கள் காவியா அம்மா பேசுகிறதா இங்கே உங்கள் பொண்ணுக்கு வேறு இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணும் போது வாமிட் பண்ணிட்டால் ஃபீவர் லைட்டாக அடிக்கிறது இல்லை ஃபீவர் தாங்க வாமிட் பண்ணிட்டா அதனால நாங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு க்ளீனிக் கூட்டு போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் நல்லா தான் இருக்காங்க உங்கள் பொண்ணு ஆஹ எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க நைட்டில் தூங்குகிறாளா இல்லைங்களா சரிங்க ப இங்கே நான் கொஞ்சம் படிப்புலேயும் கொஞ்சம் நல்லா படிக்கிறதில்லை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இங்கே உங்கள் பொண்ணு நல்லா தான் இருக்காங்க ஒரு நாலு மணிக்கு அப்படி வந்து வந்து கூட்டு போயிடுங்க ஆ சரிங்கம்மா நான் அவள் க்ளாஸ் மிஸ்ஸு தான் க்ளாஸ் டீச்சர் தான் பேசுகிறேன் ஆ சரிங்கம்மா வந்து கூட்டு போயிடுங்க ஆஹன் இப்போது நல்லா தான் இருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க டேப்லெட் போட்டு ரெஸ்ட்டு எடுத்துட்டுருக்காங்க நீங்கள் நாலு மணிக்கு வந்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிடலாம் ஆ சரிங்கம்மா வந்து கூட்டு போயிடுங்க அப்புறம் நைட்லாம் பாருங்கள் கேமெலாம் விளையாட வேண்டாம்னு சொல்லுங்க படிக்க சொல்லுங்க இப்போது வீட்டுக்கு வந்தால் சரிங்க நான் வார்ன் பண்ணி விடுறேன் நீங்களும் வீட்டில் பார்த்துக்கோங்க ம் சரிங்கம்மா வந்து கூட்டு போயிடுங்க ஆ சரிங்கம்மா